ஹலோ ஹபிதா ஹோட்டலா பரோட்டா சிக்கன் பிரியாணி தயிர் சாதம் கர்ட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் அவைலபிளா எஸ் இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வேணும் ஃபங்க்ஷன் இருக்குது ஃபிஃப்டி வேணும் ஃபி ஃபிஃப்டி பர்சனுக்கு சாப்பாடு வேணும் பரோட்டாவும் சிக்கன் பிரியாணியும் அண்ட் கர்ட் ரைஸ் இது மூன்றும் ஸோ வந்து அடுத்த நாள் வந்து டெலிவரி பண்ண முடியுமா ஆ ஓகே எஸ் ஆனால் வந்து சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி செஞ்சிக் கொடுங்கப்பா